ஹலோ டாட்டா ஷோரூம்ங்ளா சார் நான் டாட்டா சஃபாரி கார் மாடல் வாங்கலாம்ணு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ உங்கள் ஷோரூமில் அந்த கார் இருக்குங்களா அதில் ப்ளாக் கலர் இருக்குங்களா சார் எனக்கு ப்ளாக் கலர் தான் சார் வேணும் அதை பற்றி கொஞ்சம் எனக்கு டீப்பாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா சார் அந்த காரோட அம்சங்கள் அதை என்ன சொன்னிங்கனா ஒரு ஐடியா கிடைக்கும் சார்

ஓகே சார் அதோட சீட் கெப்பாசிட்டி எவ்வளோ சார் ஃபைவ் ப்ளஸ் ஒன்னா இல்லை செவனுங்களா ஓகே சார் ஓகே சார்

சார் உங்கள்ட்ட ரெண்டு பெட்ரோல் வேரியண்ட் இருக்குங்களா டீசல் வேரியண்டாங்ளா இது இப்போ இருக்குறது ஓகே சார் ஓகே சார் இப்போ டீசல்ன்னா இப்போ மைலேஜ் எவ்வளோ சார் கிடைக்கும் இது ஓகே ஓகே சார் இப்போ ஹைவே லோக்கல் அதை பொறுத்து எதாவது டிஃபார் ஆகும் ஆவரேஜாக ஃபிஃப்டீன் கிலோ மீட்டர்ஸ் ஓகே சார் தேங்க் யூ சார் இப்போ வந்து அமோண்ட் வந்து பார்த்திங்குனா முன்பணம் மாக்சிமம் மினிமம் எவ்வளோ சார் கட்டணும் ஓகே சார் இப்போ நான் எவ்வளோது முன்பணம் கட்டினா நான் வண்டி வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் சார் ஓகே ஓகே சார் இப்போ ரெடி காஷாக டூ லாக்ஸ் வந்து கையில ஹாட் காஷாக கொடுக்கணுங்ளா நமக்கு கார்டுலாம் அக்சப்ட் உண்டுங்ளா ஓகே சார் ஏன்னா டூ லாக்ஸ் வந்து ஹாட் டாக்ஸ் ஓகே சார் புரியுது சார் சார் மற்றயிது தவணைலாம் மன்த்லி எவ்வளோ சார் பே பண்ணுற மாருக்கும் உங்க இன்ட்ரஸ்ட்

ஓகே சார் ஸோ உங்குள்ட்ட பேசினா ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ மத்த விஷயமான டாக்குமன்ட் க்ளேரன்ஸ்சுலாம் நீங்களே பண்ணி கொடுத்துருவிங்களா சார் ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக வருவோம் சார் இப்போ இந்த சர்விஸ்சுலாம் கொஞ்சம் எப்படி சார் பண்ணுவிங்க சர்விஸ் வந்து ஸ்டோரூமில் பண்ணிடுவிங்களா இல்லை அதுக்குன்னு தனியாக ப்லேஸ் இருக்குங்களா ஓகே ஓகேங்க சார் ஸோ ஜென்ரல் சர்விஸ் ஃப்ரீ சர்விஸ் ஒன் இயருக்குங்களா ஓகே ஓகே சார் ஓகே சார் ஸோ இப்போ நான் இந்த வீக்குள்ளே வருவேன் சார் வந்தாக்கா நமக்கு நேரில் கொஞ்சம் டெமோ காட்டலாமா சார் ஒருவாட்டி பண்ண முடியுங்களா ஓகே சார் ஓகே சார் நல்லது ஓகே சார் நல்லது சார் நான் இந்த வீக்குள்ளே நான் வருவேன் சார் சார் அங்கே வரும்போது உங்கள்க்கு கால் பண்ணுறேன் இதானே சார் உங்க நம்பர் இந்த நம்பர் நான் சேவ் பண்ணிக்குறேன் ஒன்ஸ் நான் அங்கே வந்ததுக்கப்புறோம் உங்கள்க்கு நான் கால் பண்ணுறன் சார் தேங்க் யூ சார்